சிறப்பு தேவைகள் உள்ள மாணவர்களுக்கு போதிய ஆதரவு இல்லாத பிரச்சனையால் ஸ்கூலில் இப்போ அந்த பிள்ளைங்களுக்கு தனி டீச்சர்ஸ்னும் போட்டுக்கிறாங்க தனி தனி டீச்சர்ஸ் போடுகிறாங்க அவர்களுக்குனே மாதம் மாதம் ஸ்காலர்ஷிப் தராங்க அவங்களை வந்து ஸ்கூலில் வந்து சேர்க்கணும் படிக்க வைக்குணுன்னு சொல்லிட்டு நிறையா ஸ்காலர்ஷிப்லாம் தராங்க ஸ்காலர்ஷிப் வாங்கி அதுக்காகவே பிள்ளைங்களெலாம் நல்லா வந்து ஸ்கூலில் வந்து சேர்ந்து படிக்கிறாங்க அவங்க அம்மா ஆ அவங்களோட பெற்றோர்களும் அதுக்கு வழி காட்டுறாங்க சிறப்பு கவனம் தேவைப்படும் இந்த பிள்ளைங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்வையற்றோர் காது கேளாதவர் சிறப்பு திறன் கொண்ட குழந்தைகளாம் தனி ஸ்கூலே இருக்குது அந்த ஸ்கூலில் சேர்த்து அவங்கள படிக்க வைக்கலாம் அவங்களுக்குன்னு படிப்பு முறை வேறையா இருந்தாலுமே ஸ்கூலும் வேறையா இருக்குது டீச்சர்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சி பெற்ற டீச்சர்ஸை வெச்சு அவங்களுக்கும் சொல்லி கொடுக்குறாங்க எல்லாருக்குமே கல்வி அவசியோன்றதை இப்போ கவுர்மண்ட் ஃபாலோவ் பண்ணிட்டு வந்து அதுக்கான முயற்சிகளெலாம் நிறைய எடுக்கிறாங்க இதுப்போன்ற சூழ்நிலை என்ன பண்ணணுனா பேரென்ட்ஸு தான் ஊக்குவிக்கணும் விழிப்புணர்வு பேரென்ட்ஸுக்கு கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு நிறையா இருக்கிற டேலண்ட்டும் வெளியே எடுத்துகிட்டு வரணுனால் பேரென்ட்ஸ் தான் ஒத்துழைக்கணும் அவங்க வந்து தான் நிறையா கெயிட் பண்ணணும் பிள்ளைங்களுக்கு பேரென்ட்ஸ் வந்து கெயிட் பண்றதுக்கு நாம்ப பேரென்ட்ஸுக்கு ஊக்குவிக்கணும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இது இதன் மூலயமா சிறப்பு கவனம் தேவைப்படுகிற நம் பிள்ளைங்களை நம்ம மேம்பாடு அடைய செய்ய முடியும்